வாங்க மேடம் வாங்க உட்காருங்க நீங்கள் யாரோட பேரண்ட்டுங்க சரிங்க சரிங்க உட்காருங்க ஃபஸ்ட் யூனிட் டெஸ்ட்டு முடிஞ்சிருக்குதுங்க அதில் உங்கள் பொண்ணு எப்படி மார்க் வாங்கிருக்கிறா என்னாங்கிறதை பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கு வர சொல்லியிருக்கோம் மார்க்கெல்லாம் நல்லா வாங்கியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்டும் நல்லா பண்ணியிருக்கா பேப்பர்ஸ் கொடுக்கறேன் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு போங்க இந்தாங்க பேப்பர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லியும் நல்ல மார்க் வாங்கியிருக்கா நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க

கணக்கு பாடமா அவள் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்னா படிக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கிறாள் சொல்றதை புரிஞ்சுக்கிறாள் ஆனால் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் புரிஞ்சு பண்ட போடுகிறா கணக்கெலாம் போட்டுக்கறாள் அந்த ஒரு சில இடத்துல மட்டும் என்ன அடிஷனா சப்ராக்ஷனா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்து போடும்போது சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான் இப்போ தானே அஞ்சாவது படிக்கிறாங்க இனி போக போக அது சரியாகிடும் நாங்கள் கிளாஸ்லையும் நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கறோங்க நானும் கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்க கொடுக்க சரி ஆயிடும் இப்போ தான் அவங்க இந்த பேசிக்கில் இருந்து எல்லாம் மேலே வந்து படிச்சுட்ருக்கறாங்க இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் நாள் போக போக அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் சரிங்கம்மா சரி ஆ கண்டிப்பாங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு ஈவினிங் ஒன்னார் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க அதுல சிலம்பம் ஸ்கேட்டிங் அந்த மாதிரி உங்களுக்கு மூணு நாலு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நீங்கள் உங்கள் பொண்ணை சிலம்பமில் சேர்த்து விடுங்க சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாயந்திரம் மட்டும் ஒரு மணிநேரம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பிக்அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அந்தன்றைக்கு மட்டும் ஆ இல்லை நீங்கள் அந்த சாயந்தரோம் ஒன் ஹார் மட்டும் வந்து வைக்கறது ஃப்ரீ தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காம்பெடிஷன் போகிற போகிற அந்த ஸ்டேஜு வரும்போது நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்க பேப் பண்ணி நீங்கள் கூட்டி போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸ்கூல்லேருந்தே போகிற மாதிரி இருந்தால் நாங்கள் ஸ்கூலில் கூட்டி போயிக்கிறோம் வெளியில் காம்பெடிஷன் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வந்துக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி வீக்லி ஒன்ஸ் வர கிளாஸ் ஃப்ரீ நீங்கள் அதுக்கப்புறம் கிளாஸ் அனுப்பணும்னால் அதுக்கு மட்டும் பேப் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க வீக் எண்டு கிளாஸ்க்கு மட்டும் பேப் பண்ணணும் அது என்னங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கிலாங்க நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா அனுப்புவது மட்டும் பேப் பண்ணுற மாதிரி இருக்குங்க வீக் எண்டு சாட்டர்டே மட்டும் சாட்டர்டே சண்டேலாம் அந்த கிளாஸ் வருங்க ஆமாங்க ஆமாங்க கண்டிப்பாக அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆஃபிஸில் கேட்டுக்கோங்க ஓகேங்க ஆ நீங்களும் கொஞ்சம் வீட்டில் கணக்கு மட்டும் நீங்கள் ஒரு நாலு கணக்கு அப்படிங்கிறது நீங்கள் கூட கொஞ்சம் சம்ஸ் கொடுத்து பிராக்டிஸ் பண்ண சொன்னிங்கன்னால் சரியாயிடும் ஓகேங்க ஓகேங்க பார்த்து போயிட்டு வாங்க ஓகேங்க